ஹலோ டாக்டர் நாங்கள் இங்கே ஒட்டப்பட்டிலேருந்து ராதா பேசுகிறேன் டாக்டர் டாக்டர் இந்தமாதிரி எனக்கு உடம்பு வந்து ரொம்ப கொஞ்சம் ஒருமாதிரி படபடப்பாக இருக்குது மயக்கம் வரமாதிரி இருக்குது தலை சுத்துது மாடிப்படி ஏறினா மூச்சு வாங்குது டாக்டர் அதெல்லாம் எதுவும் இல்லைங்க டாக்டர் எந்த இதுவும் எந்த டெஸ்ட்டும் எடுக்கலை நான் எதுவும் எந்த மாத்திரையும் யூஸ் பண்ணுறதுலாம் இல்லைங்க டாக்டர் ஒரு ஃபிப்ட்டின் டேஸாக இது மாதிரி இருக்குதுங்க இல்லைங்களே எங்கேயும் நான் பாக்குலங்க டாக்டர் இல்லை இல்லைங்க வீட்டு சாப்பாடு தான் இல்லை இல்லைங்க டாக்டர் அது ஒன்னுமில்ல சரிங்க டாக்டர் ஓகேங்க டாக்டர் சரிங்க டாக்டர் எத்தனை மணிக்கு வரணுங்க டாக்டர் ஆறுமணிக்கு வரணுங்களா சார் வர்றதுக்கு முன்னாடி எதாவது சாப்பிட்டு வரணுங்களா இல்லை வெறும் வயிற்றுல வரணுமா

இது ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு டாக்டர் இன்றைக்கே கூட வந்துடலாங்களா சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் சரிங்க தேங்க்ஸ்